என்னுடைய பள்ளியில் எனக்கு ஒரு நல்ல ட்ராயிங் டீச்சர் கிடச்சாங்க அவங்க எனக்கு வந்து முதலில் விலங்குகளெலாம் எப்படி வரையலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க பறவைகள் மாடு சிங்கம் புலி அப்படின்ட்டு முதலில் விலங்குகளெலாம் எப்படி வரையணும் அப்படின்ட்டு சொல்லிக் கொடுத்தாங்க ரெண்டாவது வந்து படம் வரையத்துக்குன்னு ஒரு நோட்டு ஒன்று கொடுத்தாங்க அதில் வந்த இயற்கை காட்சிகளெலாம் எப்படின்னா நல்லா வரையலாம் அதாவது ஆறு ஒரு ம காடுங்கள் மரம் செடி கொடி அப்படின்ட்டு இயற்கை காட்சிகளெலாம் எப்படி வந்து உண்மையாலுமே இருக்கிற மாதிரி எப்படிலாம் வரையலாம் அப்படின்றதலாம் கற்றுக்கிட்டேன் என்னுடைய பள்ளியில் நான் கத்துக்கிட்ட அனுபவம்ன்றது இந்த ஃபஸ்ட்டு இந்த மாடு ஆடு விலங்குகளெலாம் வரைஞ்சது தான்